எங்கள் குடும்பத்தில் வந்து சமைக்கிற சமையல் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சமையல் இல்லாமல் சமையல் வந்து ஒரு நாங்கள் ஒரு ஜ கூட்டு குடும்பமாக இருக்கோம் அதனால சமையல் வந்து எப்போவுமே நாங்கள் அதிகளவில் தான் சமைப்போம் அப்போது வந்து பாரம்பரிய சமையல்ங்கிறது வந்து முன்னாடி அந்த அம்மா பாட்டி அவங்களுக்கு உள்ள முன்னவங்க அப்படி நிறைய பேர் வந்து அவங்க கைப்பக்குவம் வந்து இன்னுமே வந்து எங்கள் குடும்பத்துலேயுமே வந்து இருக்குது அந்த அந்த சமையல் வந்து ரொம்ப வந்து சாப் சாப்பாடை வந்து சாப்பிடவே வந்து அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பகுதியில் கிடைக்கிற காய்கறிகள் அதுக்கப்புறம் நிறைய நாங்களே வந்து விளைய வைக்கின்ற அந்த கீரைகள் கொஞ்சம் எங்கள் பகுதியில் கிடைக்கிற ப க பழங்கள் இதெல்லாம் எடுத்துப்போம் வேறு நாங்கள் வெளியிலேருந்து அதிகமாக வாங்க மாட்டோம் எங்கள்கிட்ட கிடைக்கிற அந்த ப பொருட்களை வச்சு ஃபஸ்ட்டு சமைப்போம் சமைக்கும் போது அது வந்து எப்படி இருக்கும் நல்ல ருசியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அந்த பழைய கைப்பக்குவமும் இருக்கும் அந்த கைப்பக்குவம் இருக்குறதுனால் மட்டும் தான் அந்த சமையல் வந்து ருசி கொடுக்கு இல்லாட்டி அதோடய டேஸ்ட்டு வந்து தெரியாது நல்லா அது வந்து நல்ல நம்மளுக்கு நல்லாயிருக்கா நல்லாயில்லையான்னு தெரியாது அதே மாதிரி அப்புறம் புதுசாக கற்றுக்குறவங்கனா சமையல் வந்து அவங்களுக்குத் தெரியாது ஆனால் பா அம்மா வந்து சமையல்லாம் முன்னாடி ஒவ்வொரு த ஒவ்வொரு தலைமுறைகள்கிட்டருந்துமே அவங்க கற்றுக்குறாங்க நிறைய வந்து கற்றுக்குறாங்க கற்றுக்கும் போது தான் அந்த சமையல் வந்து அதை எங்களுக்கும் இப்போ வளர்ற பிள்ளைங்களாக இருக்கிற எங்களுக்கும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி தராங்க அப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு அதை கற்றுக்கும் போது எங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சமையல்னால் என்னன்னே தெரியாது சமையலை பற்றி தெரியாமல் இருக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சமையல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது எங்கள் பகுதியில் விளையிறத வச்சு தான் நாங்கள் சமைப்போம் அதனால எங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது